ஹலோ சூப்பர் மார்க்கெட்டுங்களா ஆ எனக்கு ஆ ஆரஞ்சு ஆப்பிள் கொய்யாப்பழம் சாத்துக்குடி இதெலாம் வேணும் எவ்வளோ அங்கே கிலோ விற்கிறீங்க

ஓ கொய்யாப்பழம் ஓ அப்படியா எல்லாத்துலேயும் எனக்கு வந்து ஒரு பத்து பத்து கிலோ வேணும் ஆரஞ்சு பத்து கிலோ ஆ ஆரஞ்சு பத்து கிலோ சாத்துக்குடி பத்து கிலோ ஆப்பிள் பத்து கிலோ கொய்யாப்பழம் பத்து கிலோ மொத்தமாக வாங்குனால் குறைச்சிப்பீங்களா இருக்குங்களா நான் அட்ரெஸ் அனுப்புகிறேன் எனக்கு கொரியர் பண்ண முடியுங்களா டோர் டெலிவரி பண்ணுவீங்களா பண்ணலாங்களா ஓகே நான் ஃபோன் நம்பர் எனக்கு ஒரு நெக்ஸ்ட்டு வீக் வந்து ஃபங்க்ஷன் இருக்குது அதனால எனக்கு ஒ ஒரு நாள் முன்னாடியே வேணும் எனக்கு வந்து சாட்டர்டே ஃபங்க்ஷன் இருக்குது எனக்கு ஃப்ரைடே வேணும்

ஓகே மேடம் ஓகே மேடம் அனுப்பிடுறேன் பணம் வந்து டெலிவரி பண்ணுறவங்கள்ட்ட பணம் கொடு சரிங்க மேடம் ஓகே மேடம் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் மேடம் தேங்க் யூ மேடம் தேங்க் யூ